ஆ சார் சிமெண்ட் கடை காரர்ருங்களா வணக்கம் சார் நான் இப்போ மேஸ்திரி பேசுகிறேன் சிமெண்ட்டு கடை வச்சிருகங் ஹலோ சார் சார் எனக்கு வந்து சிமெண்ட்டு தேவைப்படுது ஒரு ரெண்டு மூணு பில்டிங் எடுத்துகிட்டு இருக்கேன் என்ன ரேட்டில் போகுது அல்ட்ரா டேக்கு சரிங் சார் இது செக் எவ்ளது அப்படிங்களா ஜே டபிள்யூ அப்படிங்களா அது சார்